ஹலோ வணக்கம் சார் ஆ எங்கள் பிரதருக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்கோம் சார் ஒரு ஒன் மன்த்து தான் இருக்குது டயம் ஆ ப ஆ ஆ த்ரீ வீக்ஸுக்கு முன்னாடி புரியல சார் த்ரீ வீக்ஸ் முன்னாடியே சொல்லிவிடவா அதுதான் சார் ஒன் மன்த் இருக்குது சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ டிசைன் டிசைன்னு அடித்து பத்திரிக்கை ஒரு ஆயிரம் பத்திரிக்கை அடிக்கணும் சார் பேரெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் சிம்புளாக கிடையாது நம்ம வீடு கொஞ்சம் பெரிய ஃபேமலி அதனால கொஞ்சம் கிராண்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் ரெண்டாயிரம் பத்திரிக்கை நம்மளுக்கு தேவைப்படாது சார் நமக்கு தௌசண்ட் போதும் ஏன்னால் இப்போ நிறையா பேர் எல்லாம் ஃபாரின் அந்தமாதிரி தான் இருக்காங்க நம்மதில் ரிலேடிவ் ஃபுல்லாவே கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் இருக்குது கொரியர் கூட பண்ண முடியாது ஏன்னால் எல்லாத்துக்கும் கொரியர் பண்ணிகிட்டு இருந்தால் டயமாகிடும் வாட்ஸ்அப் பண்ணணும் நெருங்கின சொந்தம் வீட்டுப் பக்கத்தில் இருக்கிறவங்க பழக்க வழக்கம் இந்த கொஞ்சம் ச சரௌண்டிங் கொடுக்க மட்டும் தான் மிச்சம் எல்லாம் ஃபோன் காலில் தான் பண்ணி வைப்பேன் அதுதான் தௌசண்ட் பத்திரிக்கை போதும் அதனால் அந்த ஆ டிசைன் உங்கள்கிட்ட நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுறேன் எந்த டிசைன்னு என்ன சைஸுன்டு டீடெயில்ஸு இந்த பே பேப்பர் கொண்டு வந்திருக்கேன் என்ன சார் பிரைஸா சார் பிரைஸா சார் பிரைஸ் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் பிரைஸ் வந்து நான் அது டி நான் டிசைன் ஓகே பண்ணிடுறேன் அந்த டிசைன் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சின இல்லை நமக்கு ஹை லெவலாக இருந்தால் இப்போ ஓகே தான் இப்போதிக்கி டிசைன் எதுவும் வச்சுருக்கிங்களா எடுத்து காமிங்களேன் நான் அப்படியே சூஸ் பண்ணிடுறேன் சரி ஆ நேர்லேயா சார் சரி ஓகே ம் லொகேசன் அனுப்பிச்சு விடுங்க சார் இப்போ நான் லொகேசன் அனுப்பிச்சு விடுங்க நான் வர்றேன் வந்துவிட்டு கூட உங்களுக்கு என்ன டிசைன் சொல்லிவிட்டு பொறுமையாக பண்ணுவோம் ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்து சாரு பண்ணுறிங்க நீங்கள் ஒரு மீடியமாக ஒரு பன்னெண்டு ருபாலருந்து சரி நமக்கு ஒன்றும் பிரச்சின இல்லை ஒரு பதினஞ்சு ருபா வரைக்கும் கூட பண்ணிக்கலாம் நம்ம